இப்போ பறவையை பார்த்தீங்கனாக்கா ஒரு இடத்துல போகுதுனாக்கா அது வந்து ஒரு நூறு நூறு பறவை ஐம்பது பறவை சேர்ந்து தான் ஒரே லைனாக போகும் அதே போல் வந்து நம்ம போய் அது போய் பாக் பார்க்க போகிறோனாக்கா பைனாகுலர்ஸ்ஸு எடுத்துன்னு போகணும் தண்ணியோ நம்மளுக்கு ஒரு தேவையான பொருள் எடுத்துன்னு போகணும் அது தூரத்தில் இருந்து பார்த்த மட்டும்தான் அது தெரியும் அந்த பைனாகுலர்ஸ்ஸு போட்டாக்கா கிட்ட பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம கிட்டே போய் நேரில் பார்க்க போகிறோனாக்கா அது வந்து நம்மளை பார்த்துட்டு ஓடிடும் அதனால் தான் எங்கே போனாலும் அது ஒரு ஒரு இயற்கையை பார்த்து நம்ம ரசிக்க முடியுது அதே வந்து ஒரு மரத்தில் போனாக்கா அங்கே அங்கே பத்து பறவை உட்காரும் வேறு மரத்தில் பத்து பறவை உட்காரும் அதே போல் அந்த சவுண்டு கேட்டாக்கா நம்மளுக்கு ரொம்ப அது அதிசயமா இருக்கும் நானும் நிறைய இடத்துல கேட்டுயிருக்கேன் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஆகிடுச்சுனாக்கா அப்படி வரும் அழகாக இருக்கும் சவுண்டு அந்த ப பறவைங்க பார்க்கக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த பறவை இதை வந்து நம்ம வந்து நே நே கிட்ட போய் பார்க்க முடியாததுதுனால் அந்த பைனாகுலர்ஸ்ஸு நம்மளுக்கு தண்ணி வேணும் தேவை தேவைப்பட்ட பொருட்கள் எடுத்துன்னு போனோம்னா தூரத்தில் இருந்து பார்த்தா கூட அது கிட்டே பார்க்குற மாதிரி தெரியும் நம்ம கிட்டே போனாக்கா அது என்ன பண்ணும் ஓடிடும் அதுதான் பறவையை பார்த்தா நம்ம ரசிக்கிறதுக்கு சாய்ங்காலம் டைமு சாய்ங்காலமும் சரி இல்லை காலையிலும் சரி அது ஒரு இடத்துல வானத்தில் பறக்குதுனாக்கா தனியாவே போகாது ஒரு ஐம்பது பறவை நூறு பறவை சேர்ந்து போ போனாக்கா நம்ம அதை பார்த்து பார்த்தாக்க நம்மளுக்கு ஒரு வியப்பாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் நல்லா இது பறவையை வந்து ஒரு நல்ல ஒரு மிருகம் வந்து நல்ல ஒரு இது அதனால் நம்ம அத பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல